இப்போ அரசியல்னு பார்த்தோன்னா வந்து ஒரு இப்போ வந்து ஒரு கட்சி அரசியலில் இருக்குது அது நல்லாதான் போயிட்டிருக்காங்க ஆனால் சில விஷயம் நல்லாதான் பண்ணிக்கிட்டிருக்காங்க நிறையா நல்ல விஷயம் பண்ணுறாங்கதான் அதிலேயே வந்து சில வந்து இப்போ வந்து ஜென்ட்ரலா பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ வந்து ரேட்டெலாம் வந்து காய்கறிக்கு வெலை அதிகமாகதான் இருக்குது அதுவும் தக்காளி விலைலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நமக்கே தெரியும் ஸோ இந்த நிலமையில போயிட்டிருந்தா அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலை யாருமே இப்போ தக்காளி கூட வாங்குறது இல்லை அந்தளவுக்கு போயிட்டிருக்கு அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க இந்த கட்சி வந்ததினாலதான் இப்படி நடக்குது அது வந்ததினாலதான் இப்படி நடக்குதுன்னு ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை பட் இருந்தாலும் ஜென்ட்ரலா பேசிகிட்ருக்காங்க அரசியலை பற்றி எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது ஏதோ தெரிஞ்சதை சொல்லிகிட்ருக்கேன் ஆனால் நல்லது நல்லதும் தான் செய்கிறாங்க நிறையா நல்லது செஞ்சுருக்காங்க ஃப்ரீ பஸ் விட்டிருக்காங்க கேள்ஸுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டுதான் இருக்காங்க இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்குது அப்புறம் மாநிலத்தை பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் என்ன சொல்றதுன்னால் இந்த ஒரு நாள் அன்றைக்கி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹேண்டிகேஃப் வந்து ஒரு மென்னுதான் அவங்க அவங்க வந்து ஒரு கேண்டிகேஃப் வந்து மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு ரெண்டு காலுமே இல்லை அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆகிருக்காங்க அது ரொம்ப பெருமையாக இருக்குது நினைக்கும்போது ஸோ இதுமாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம உடலில் எவ்வளோ பிரச்சின இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ப படிச்சு சாதிக்கணும்னு ஒரு முயற்சியில் அவங்க இது மாதிரி பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இப்போ வந்து அவங்களுடைய கடமையை செஞ்சிட்டிருக்காங்க அதை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இது மாதிரியான நல்ல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டுதான் இருக்குது ஸோ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன் அவங்க அவங்க அவங்கள மாதிரி இருக்கறவங்கள்லாம் வந்து நல்லா வந்து இப்போ என்ன சொல் முன்னேறுறாங்க ஸோ நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நம்ப சாதிக்கணும்கிற ஒரு வெறியில் இதெலாம் பண்ணிகிட்ருக்காங்க இதெலாம் ஒரு நல்ல விஷயமாக வந்து எனக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடிதான் இந்த நியூஸெலாம் நான் பார்த்தேனே இது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக எனக்கு படுது அதை பார்க்கம்போது